எங்கள் வீட்டில் பெரிய டிவி இருக்குது அந்த டிவியில் வந்து எல்லாம் நாங்கள் பார்க்குறோம் பார்க்கும் போது அடுத்தது வந்து ஃபோனில் என்னென்ன வருது யூடியூப்பில் என்னென்ன வருது அதெல்லாம் வந்து கான்டெக்ட் ஃபோன் கான்டெக்ட் பண்ணி அதை கனெக்சன் கொடுத்து நாங்கள் எல்லாத்தையுமே அதை டிவி மூலயமா பார்ப்போம் அடுத்தது வந்து எல்லாரும் உட்காந்து இதை செய்யணும் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும்ன்னு சொல்லுவாங்க அவங்க அவர்களும் மொபைல் வைச்சுக்கின்னு டிவிலேயும் கான்டெக்ட் பண்ணி அவங்க பார்ப்பாங்க அதனால் அது ரொம்ப நல்லதாக தான் இருக்கு டிவி